சமையல் பொதுவாக சமையலுன்றப்போ என்கிட்ட நான் சமையல்ல முதல் முறையாக ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டேன்னா அது ஹாஸ்டல் வந்ததுக்கு அப்புறம் தான் கெட்டில்ல மேகி செஞ்சது நான் வீட்டில செஞ்சது அதுக்கப்புறம் போய் வீட்டில செஞ்சதெலாம் பயங்கரமாக சொதப்பிக்கிச்சு ஆனால் ஒரு கெட்டில்ல இங்கே வந்து நான் செஞ்ச மேகி எனக்குன்னு இல்லை என்னை நம்பி நாலு பேர் என்கிட்ட கொடுத்து செய்ய சொன்னது நான் செய்கிற அந்த மேகியில நாலு பேர் சந்தோஷப்பட்டு சாப்பிட்டது ரொம்ப சிம்பிளாக தண்ணி மேகி அவ்வளோ தான் அந்த மசாலா இவ்வளோ மட்டும் தான் நான் கெட்டில்ல பண்ணியிருக்கேன் வேறு எந்த விதமான ஒரு சமையலுமே நான் பண்ணிணது இல்லை ஆனால் நான் வந்து எங்கள் அம்மா சமைக்கிறப்போ கூட இருந்து எப்பயுமே பார்த்துப்பேன் எப்பயும் இல்லாட்டி எப்பயாச்சும் பார்த்துப்பேன் அவங்க அதிகளவு என்னை விட மாட்டாங்க கேட்டால் பா கொழந்த உனக்கு கற்றுக்குறதுக்கு வயசு இருக்குதும்பாங்க இந்த காலத்தில் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு பசங்க நிறையா பேர் சமைப்பாங்க ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் செய்யிறதுக்கு புரோசிஜர் அந்த விதி முறை இதெல்லாம் கரெக்டாக தெரியும் ஆனால் செஞ்சி பழக்கம் இல்லை யார்கிட்டயாச்சு ஒரு அனுபவத்தை கற்றுக்கலாம் ஒருத்தவங்க செய்யிறது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் எங்கள் அம்மா செய்யிறது அதிகமாக இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அவங்க செய்யிறது பிரியாணி சமைக்கிறப்போ அவங்க வந்து அந்த அவ்வளோ விறுவிறுன்னு செய்கிறப்பையும் கரெக்டாக அவங்க செய்வாங்க இதை நான் பாக்கிறப்ப எனக்கும் சமைக்கணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் என்னை யாருமே சமைக்க விட்டதில்ல எனக்கு வந்து ரொம்ப ஆசை நம்ம வந்து யாருக்காச்சும் சமைச்சு அவங்க வந்து அதை சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லணும்னு ஆனால் நான் சமைக்கிறது என்னாலேயே நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு தான் இருக்கும் ஆனால் நான் ஒரு என்னோடய ஃபிரெண்ட் வீட்டுக்கு போகிறப்ப அவங்க வந்து எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்காக ரொம்ப பார்த்து பார்த்து அழகா சமைச்சு தந்தாங்க அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்காக ஒருத்தவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்றப்ப நானும் யாருக்காச்சும் சமைச்சு இதே மாதிரி அப்படி பாசத்தோடு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆசை ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நெலம எனக்கு வந்ததில்லை நான் வீட்டுக்கு போனால் நான் வந்து ஹாஸ்டல்ல இருக்கேன் வீட்டுக்கு போனேன்னா எனக்கு தரதுக்கு அம்மா இருக்காங்க நானாக சமைக்கணும்னு கேட்டாலும் இல்லை நீ வந்து இப்போது தான் வந்திருக்க நீ ரெஸ்ட் எடு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க எனக்காக செய்கிறது பூரி எனக்கு பூரி ரொம்ப பிடிக்கும் பூரி செஞ்சு அது அழகா உஃப்பி வரது எனக்காக பார்த்து பார்த்து இது எல்லாமே பண்ணுவாங்க நான் சமைச்சது இல்லை ஆனால் சமைக்கிறது எல்லாமே பார்த்துருக்கேன் ஸ்வீட்ஸ் சக்கரை அதிகமாக சக்கரை இருக்க சமையல் தான் எனக்காக செய்வாங்க ஏன்னா எனக்கு அது பிடிக்கும்